இப்போ வந்து நான் வந்து நெய்வேலியில் ஒர்க் பண்ணேன் ஆனாலும் என்னுடைய சொந்தப் பூர்வீகம் வந்து கடலூர் கடலூரில் வந்து எனக்கு வீடு இருக்குது நிலம் இருக்குது அதனால இங்குள்ள சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடலூரில் இளைப்பாருறதுக்கு ஈவ்னிங்கில் பொழுதுபோக்குறதுக்கு இடங்கள் நிறையா இருக்குது அதனால் நான் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை அங்கே செஞ்சாலும் சொந்த ஊரில் வந்து நம்மளுடைய சொந்தங்கள் இருக்குது நிலங்கள் இருக்குது வீடு இருக்குது மற்ற உறவினர்கள் இருக்காங்க இவங்களோட ஒட்டி உறவாடுறதுதான் வாழ்க்கை வாழ்க்கை வந்து தனியாக வாழ்கிறது வாழ்க்கை இல்லை அதனால் மனிதர்கள் எப்போதும் தங்கள் பூர்வீகத்தோடு தொடர்புப்படுத்திக்கொள்ள விரும்புகிறார்கள்னா இதுக்கு ஒரு அடிப்படை காரணமும் இருக்குது அதனால் சொந்தங்களை இழக்கக்கூடாது அப்படின்னும்போது தன்னுடைய பூர்வீகத்தை ஞாபகப்படுத்திக்கணும் எங்கள் தாத்தா வந்து ஆசாரி ஆசாரி வேலை நிறைய வீட்டுங்கள்ல வாசக்கால் ஜன்னல் கதவு இதெல்லாம் நாங்கள் போனோம்னா எங்கள் சொந்தக்காரரு இதோ பாருப்பா உங்கள் தாத்தா செஞ்சுக் கொடுத்தப் பொருள் அப்படின்னு காட்டுவாங்க அப்போ பழமை வந்து எங்களுக்கு நினைவு வருது எங்கள் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா பத்தர் ஆசாரி அவர் நகைகளெல்லாம் நிறைய செஞ்சுக் கொடுத்துருக்காங்க இந்தமாதிரி பூர்வீகத்தோடு தொடர்புக்கொள்ளும்போது எங்களுக்கு பழைய ஞாபகங்களும் வருது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பூர்வீகம் ஞாபகம் வருது எங்களுடைய பூர்வீகம் கடலூராக இருந்தாலும் கடலை ஒட்டி வாழ்கிறத தான் விரும்புவேன் அதனால் நெய்வேலியில் வேலை செஞ்சாலும் ரிட்டைர்டு ஆனால் நான் சொந்த ஊரில் தான் நான் வந்து குடியிருக்க ஆசைப்பட்றேன் என்னுடைய பிள்ளைகளும் அங்கே தான் விருப்பப்படுவாங்க ஏன்னா கடலூரில் வந்து எப்பயுமே சுதந்திரமா சுற்றி வர்றதுக்கு இடவசதி நிறையா இருக்குது கடல் பகுதி நிறையா இருக்குது அதனால் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமான இடமா இருக்குது அது அதனால கடலூர் வந்து சிறந்த ஊராகவும் மனிதர்கள் வாழ பூர்வீகத்தோடு தொடர்புக் கொள்கிறதுக்கு கடலூர் ஏற்ற இடமாக நான் கருதுகிறேன்